ஹலோ வணக்கம் வாழ்க வளமுடன் இப்பி பேக்ரி கோபி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்க சார் சொல்லுங்கள் சார் கேட்குது சொல்லுங்கள் சார் சார் பார்த்துகிட்டிங்கனா காலையில் சூடாக பலகாரம் இருக்குங்க சார் பஜ்ஜி போண்டா சுண்டல் கூட ஒவ்வொரு சில டைம் போடுறாங்க சார் டீ காஃபி எல்லாமே இருக்குங்க சார் நல்ல சூடாக கிடைக்குங்க ஓகேங்க ஓகேங்க சார் ஓகே கண்டிப்பாக கிடைக்கிங்க சார் கண்டிப்பாக கிடைக்கிங்க ரொம்ப லாங்குங்களா சார் இல்லை ஏரியா எந்த ஏரியாங்க சார் ஓகே ஓகே ஓகேங்க சார் நீங்கள் டைம் அதற்கு பிரகாரம் நீங்கள் சொல்லி ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க சார் எவ்வளோ வேணும் என்னண்ட்டுங்க நீங்கள் ஆர்ட்ரு எடுத்துக்கிட்டிங்கனா நாங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அனுப்பிச்சு வைப்போங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குங்க சார் பண்ணிக்கலாங்க அது எல்லாம் நீங்கள் அதாவது நீங்கள் ஜாஸ்த்தியாக குவான்டிட்டி ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா அதற்கு ஏற்ற அமௌன்ட் இருக்குங்க சார் நீங்கள் எப்படி ஆர்ட்ரு பண்ணுறிங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க ரேட் எல்லாம் க கண்டிப்பாக இருக்குங்க சார் வாங்க பண்ணிக்கலாங்க டிஸ்கவுண்ட்லாம் அது இல்லைங்க ஓகேங்க சார் ஓகேங்க பண்ணி தரங்க சார் வாங்க சார் நீங்கள் பண்ணிக்கலாம் வாங்க சார் ஓகே ஓகேங்க சார் பண்ணிக்கலாங்க சார் கண்டிப்பாக கிடைக்குங்க ஐஸ்கிரீமுலாம் உங்களுக்கு எந்த பிளேவர் வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் ஸ்டார்ட்டிங்லாம் சொல்லிவிட்டிங்கனா நாங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கு குவான்டிட்டி கேட்குறிங்களோ அதை நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பிசுருவோங்க ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் உங்களுக்கு எந்த பிளேவர் வேணுமோ அந்த பிளேவர் பண்ணிக்கலாங்க ஓகே கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க சார் பண்ணிக்கலாங்க ஓகே ஓகே கண்டிப்பாக வாங்க சார் பண்ணிக்கலாங்க ம் சார் இந்த நைட்டு லெவோனோ கிளாக் வரைக்கும் இருக்குங்க சார் நீங்கள் டைமிங் மட்டும் சொல்லிருங்க நாங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் சார் ஓகே கண்டிப்பாக வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் தேங்க் யூங்க சார் ஓகே தேங்க் யூ வாழ்க வளமுடன்